இப்போ எனக்கு பிடிச்ச கவிஞர்னால் பார்த்திங்கனா கவிஞர் கண்ணதாசனை சொல்லலாம் சார் கவிஞர் கண்ணதாசனை மாதிரி ஒரு கவிஞர் இந்தமாதிரி இருந்துருக்காங்க அவர் அவர் இறந்துவிட்டார் அவரோடய பாட்டுகளையும் அவ்வளோ ஆழமான ஒரு தத்துவங்கள் இருக்கும் இப்போது உள்ள நடைமுறை காலத்தெல்லாம் அப்போயே எழுதியிருப்பாரு அவரோடய பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் கருடா சௌக்கியமா அந்த பாட்டெல்லாம் நல்லா தத்துவ பாடல்களலாம் நிறைய எழுதியிருக்காரு சில படங்கள் நடித்திருக்காரு நல்லா அர்த்தமுள்ள கவிதைகளல்லாம் அவரோடய இதுலேருந்து வரும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோடய புக்ஸெல்லாம் வாங்கி படிப்பேன் எதாச்சும் வெளி பயணங்கள் போகிறப்ப ட்ரயினில் கிரயின்ல போகிறப்ப அவரோடய நாவல்லாம் படித்துக்கிட்டு தான் போவேன் அவரை பற்றியெல்லாம் இப்போ நல்லா ஒரு கவிஞர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்